நானும் ஒரு பயணத்துக்காக ஊபர் ஆட்டோ வந்து புக் பண்ணிணேன் அது வந்து தப்பிதவறி செய் வேண்டான்னு நான் டிசைடட் பண்ணதுக்கு த அங்கே வர்றதுக்கு தாமதம் ஆகுமோ அதனால் வந்து கேன்சல் பண்ணிடலாம் அந்த நிச்சியம் ப யோசித்தேன் அங்கே வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா நீங்கள் இது அட்ரெஸ்ஸு சே இது தப்பாக கொடுத்துருக்கீங்க லேண்ட்மார்க்கு வேறு இருக்குது ஆன்னு சொல்கிறாங்க நாங்கள் கரெக்டாக அட்ரெஸ்ஸு கரெக்டாக தானே கொடுத்துருக்கோம் கரெக்டான இதுன்னு ஸ்ட்ரீட் இதுன்னு நாங்க லொகேஷன் ஷேர் பண்ணியிருக்கோம் ஆன்னு சொன்னால்கூட அவங்க புரிஞ்சுக்கல்லே அதனால தான் நாங்கள் அங்கே வர்றதுக்கு லேட்டாகும் தான் வண்டி ஏறாது செய்யப்பட்டு கேன்சல் செய் செஞ்சப்பட்